ஹலோ சார் நான் சுரேஷ் பேசுகிறேன் சார் சார் இது என்னோடய ஐடி கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு சார் ஸோ அதனால் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஸோ இப்போ ஐடி கார்டு திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு என்ன சார் ப்ரொ ப்ரொசீஜரு சார் இல்லை சார் நேற்று க்ரௌண்ட்டில் இருக்கும் போது மிஸ் ஆகிடுச்சு சார் நேற்று ஈவினிங் சார் இல்லைங்க சார் எனக்கு மிஸ் ஆனதே தெரியல சார் நேற்று தான் சார் தெரிந்தது மேட்ச்சுக்கு போகிருந்தோம் ஸோ அதனால் க்ரௌண்ட்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு ஸோ என்னோடய ஸ்போர்ட்ஸ் பேக்லையே இருந்ததுனாலே அங்கே க்ரௌண்ட்டில் மிஸ் ஆகிருக்கு சார் சார் நெக்ஸ்ட் கரெக்ட்டு தான் சார் என் மேலே தான் சார் தப்பு இருக்குது ஆ இப்போ அதான் சார் இப்போ கடைசி டைம்யில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் ப்ரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கள் டிப்பார்ட்மெண்ட்டில் அதனால் கண்டிப்பாக சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாது சார் ஆ சார் ஆ சார் ஆ சார் ஆ ஆ ஓகே ஆ ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ சார்